ஹலோ ஹலோ டீச்சர் நான் உங்க கிளாஸ் பொண்ணு நைன்த் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனில் இருக்கிற கவிதாவோடய அம்மா பேசுகிறேன் அது ஏ பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா அதனால இது பெர்மிஸன் வேணும் ஒன் வீக் லீவ் போடலானீட்டு பெர்மிஸன் கேட்கலான்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு கால் பண்ணிணேன் டீச்சர் அதுங்களா நேற்று ஈவினிங் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு சரி காலையில் உங்களுக்கு கால் பண்ணி லீவ் கேட்கலாமேட்டு தான் காலையில் கால் பண்ணிணோம் சார் டீச்சர் ஆ ஓகே டீச்சர் ஆ ஓகே டீச்சர் ரொம்ப தேங்க்யூ டீச்சர் அவள் ஆமாம் ஆமாம் ரொம்ப சின்ன பெண்ணா வேறு இருக்காளா திடீர்னு சடனாக ஏஜ் அட்டன் பண்ணதால எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரிலை டீச்சர் அது ஸ்கூலுக்கு வர்றது வேறு கட் ஆகுது எங்களுக்கு அது வேறு கொஞ்சோம் கஷ்டமா இருக்குது சரி அதனால தான் உங்களுக்கு உங்களை

ஆ ஓகே ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் ஓகே டீச்சர் ஓகே ஆ ஓகே டீச்சர் தேங்க்யூ டீச்சர் ம்